ஹலோ திருமுருகன் திரு ஆ நாங்கள் நெய்வேலிலேருந்து பேசுகிறோம் திருமுருகன் ஃப்ரூட் ஷாப்பா எங்களுக்கு மேரேஜ்ஜுக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் தேவைப்படுது நீங்கள் கொஞ்சம் சப்ளை பண்ணுவீங்களா அதுவும் மேரேஜ்ஜுக்கு தான் நலுங்கு வக்கிறதுக்காக கேட்குறாங்க ஆப்பிள் ஆரஞ்ச் கொய்யா இது ஆப்பிள் ஆரஞ்ச் கொய்யா ஒன்னு ஒன்னுத்துலையும் இருபது இருபது கிலோ ஆப்பிள் இருபது கிலோ ஆரஞ்ச் இருபது கிலோ கொய்யா இருபது கிலோ

ஆ இது மூணும் போதும் ஆப்பிள் என்ன ரேட் வரும்

எங்களுக்கு நல்லதாக பார்த்து கொடுங்க அது போதும் அதுமாதிரி ஆரஞ்ச்லாம் என்ன ரேட்டுக்கு வரும் சரி அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கறதால் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லாம் பண்ண மாட்டீங்களா ஒவ்வொரு பழத்துலேயும் இருபது இருபது கிலோ வாங்குகிறோம்ல அ ஆ சரி நீங்கள் வேணால் எக்ஸ்ட்டா சரி ஹோம் டெலிவரி பண்ணுவிங்களா தனி சார்ஜ் பண்ணுவீங்களோ ஆ சரி சரி நீங்கள் ஆனால் சரி ஆப்பிள் ஆரஞ்ச் கொய்யாவோடு சேர்த்து மாதுளம்பழமும் கொடுத்துருங்க திராட்சையும் கொடுத்துருங்க ஆ சரி வாழைப்பழமும் சேர்த்து கொடுத்துருங்க ஆனால் இதெல்லாம் எங்கள் வீட்டில் சொல்லலை இது மூணுத்தையும் வாங்க சொன்னாங்க வேறு எங்கேயா இல்லை அது மூணும் வேறு எங்கேயாவது ஆர்டர் கொடுத்துருக்காங்களா என்னென்னு தெரியலை நான் அதை கேட்டுட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் இது மூணுத்துக்கு மட்டும் எவ்வளோ ரேட் ஆகும்னு சொல்கிறீங்களா பார்த்துட்டு ஆ இல்லை எங்கள் வீட்டில் இது மூணு மட்டும் சொல்லுங்கள் எவ் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு மற்றது சொல்லலாம்னு இருக்காங்கள் நீங்கள் இது மூணையும் எந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறீங்களோ மீதி எல்லா பொருளையும் நான் உங்கள்ட்டையே வந்து வாங்குகிறேன்

ஆ சரி ஆ சரி நான் இதெல்லாம் அவங்க இருக்குதுனு சொல்லிருக்காங்கனு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டில் சொல்கிறேன் ஆனால் எனக்கு இது மூணு மட்டும் ஒன்னு ஒன்னுத்துலையும் இருபது இருபது கிலோவாக எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருங்க ஹோம் டெலிவரி பண்ணிவிடுங்க அதாவது மருவங்கூரில் வந்து கொடுத்துருங்க ஆ சரி நான் என்னாது நீங்கள் ஹோம் டெலிவரிக்கு எவ்வளோ சார்ஜ் சொல்கிறீங்களோ அதை நான் கொடுத்துட்றேன் ஆனால் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒவ்வொரு கிலோ பாக்கெட்டாக ஆ பேக்கிங் பண்ணி கொடுத்துருங்க ஒவ்வொரு கிலோவும் தனித்தனி பாக்கெட்டாக பண்ணி கொடுத்துருங்க எல்லா பொருளுமே ஒரு ஒரு கிலோ பாக்கெட் போட்டு பேக் பண்ணிருங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் வந்து கிஃப்ட் மாதிரி கொடுக்கலானு இருக்கோம் ஒவ்வொரு கிலோமாயமே அதை நாங்கள் வெளியில் அனுப்புறதால் தனியாக இருந்துச்சுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் நாங்கள் எடுத்து கிலோ கிலோவாக போடமுடியாதுல நீங்கள் பேக் பண்ணும்போது கிலோவாக போட்டு பேக் பண்ணிவிடுங்க ஆ சரி நான் பேக்கிங் சார்ஜும் தனியாக தந்துடுறேன் இது எல்லாத்துக்குமே சேர்த்து பேக்கிங் பண்ணி எங்கள் வீட்டுக்கு எடுத்து வந்து கொடுத்து பொருளோடு விலையும் சேர்த்து மொத்தமாக நீங்கள் சொல்லிவிடுங்க நாங்கள் மொத்தமாக கொடுத்துட்றோம் ஆ ஜிபே அட்வான்ஸ் ஜிபே பண்கிறேன் மீதியை வந்து நேரில் வருவாங்கல்ல தா பா கொடுக்கறதுக்கு ஆ வந்து கொடுக்கறவங்கள்ட்ட நான் மீதி காசை கொடுத்துட்றேன் மொத்தமாக எவ்வளோ ஆகும் மொத்தமாக நான் ஒரு ஆறாயிரம் கொடுத்துட்டுமா ஆ சரி ஏழ்ருபா கொடுக்கணுமா ஆ சரி நான் ஏழ்ருபாய்க்கி மேலே ஆகும்ட்டு தான் மூ ஆ சரி ஏழ்ருபாங்கக்குள்ள நான் மூவா மூவாயிரம் அட்வான்ஸ் போட்டுவிட்டுகிறேன் ஆ சரி இது எல்லாத்தையும் நான் வீட்டில் பேசிவிட்டு கால் பண்ணுறேன்